யூடியூப்பில் இருந்து அன்னை சேனலில் ஒரு ரெசிபி இப்போ ரெண்டு ரெசிபி பார்த்தன் ஒன்று வந்து பிரியாணி இன்னொன்று வந்து பாஸ்தா அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பிரியாணி பிடிச்சிருந்தது அதை செஞ்சு பார்க்கலான்னு ஃபர்ஸ்டு டைம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சி அதை செஞ்சு பார்த்தன் அது ஒழுங்கான முறையில் வரல ரெண்டாவது டைம் பார்த்தன் அப்பையும் ஒழுங்காக வரல மூணாவது டைம் பார்த்தன் எல்லாம் கரெட்டாக அதுக்கான தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சு கரெட்டான முறையில் செஞ்சு பார்த்தேன் அதுமாதிரி கரெட்டாக வந்துச்சு அப்புறம் பாஸ்தா செஞ்சு பார்க்கலான்னு அதுவும் செஞ்சு பார்த்தன் அது ஃபர்ஸ்டு வாட்டி குழைஞ்சிருச்சி ரெண்டாவது வாட்டியும் குழைஞ்சிருச்சி மூணாவது வாட்டி கரெட்டான முறையில் செஞ்சேன் நல்லா வந்துருச்சு சூ சூப்பராக வந்து இருந்துச்சு அன்னை சேனலுக்கு நன்றி